எங்களிடம் வந்து பார்த்தீங்கனா மூணு பால் கறக்கும் மாடு ரெண்டு காளை மாடு இருக்குகிறது அதை நாங்கள் எப்படி பார்த்துருப்போம் என்றால் நாங்கள் காலையில் ஆனால் டெய்லி அந்த மாட்டை ஓட்டினு போய் கட்டிட்டு அதுக்கு தேவையான தீனியல்லாம் போய் போட்டுக்குனு மதியம் ஆனால் அந்த மாட்டுக்கு தண்ணி வச்சிக்கினு அப்புறம் திருப்பி நெகிள்ள பிடிச்சி கட்டிட்டு அப்படிலாம் பாதுகாத்தோம் அப்புறம் திருப்பியும் மூணு மணிக்கு போயிட்டு அந்த மாட்டை வந்து நெ நெகிள்ள இருந்து கொஞ்சம் வெயிலில் மேயுற மாதிரி கட்டிகிட்டு கட்டிகிட்டு வந்துட்டு திருப்பி ஆறு மணிக்கு போயிட்டு அந்த மாட்டை திருப்பி ஓட்டினு வந்துட்டு அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகும் அதுக்கு கஞ்சி காய்சி அதுக்கு அந்த மாட்டுக்கு கொஞ்சம் போட்டு அப்புறம் அந்த தீவனம்லாம் அந்த காலைலயிருந்து மதியானம் வரைக்கும் என்ன பண்ணணுனா அந்த தீவனம்லாம் அறுத்துனு வந்துட்டு அந்த வச்சினு இருப்போம் அப்புறம் இந்த கஞ்சி காய்சினு மாட்டுக்கு வந்து ஈவினிங் பார்த்தீங்கனா பால் கறந்துட்டு அந்த மா மா மாட்டுக்கு அந்த தீவனம்லாம் அறுத்து போட்டு என்னென்னா பண்ணணுமோ அந்த மாட்டை குளுப்பாட்டி எல்லாம் பண்ணி அந்த கன்னு குட்டிலாம் இட்டுனு வந்து வீட்டில் கட்டிகிட்டு